எங்கள் மாநிலத்தில் வந்து மலைகள் வந்து அதிகமாக இருக்குது அதாவது ஊட்டி ஏற்காடு ஏலகிரி கொல்லிமலை அதெல்லாம் இருக்குது இங்கே வந்து தொழில்கள் பார்த்தீங்கன்னா குறு மிளகு ஏலக்காய் பழவகைகள் இதெல்லாம் வந்து அதிகமான தொழில்கள் வந்து இருக்குது இது மூலியமாக அவங்க வருமானத்தை தேடி குடும்பம் மேம்பட்டுகிட்டுருக்கு மற்றபடி அவங்களோட கலைகள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் பாட்டு டான்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை நம்ம இதைவிட வித்தியாசமாக தான் இருக்கும்